நான் வந்து இப்போது நிறைய டிஷ்ஷஸ் ரெசிப்பி செய்து புதுசாக ட்ரை பண்ணிருக்கேன் அதில் வரவே வரல சின்ன விஷயந்தான் அது வரவே வரலன்றது குலோப்ஜாம் ட்ரை பண்ணேன் அது குலோப்ஜான் ட்ரை பண்ணும்போது அதில் வந்து ஷேப் மாறுரது கரக்டாக மோல்ட்டாவாத இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப சவாலாவே இருந்துது பெரிய சேலஞ்சிங்காவே இருந்துச்சு அதை அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எத்தனை மொற கேட்டாலுமே கேட்டுட்டு கேட்டுட்டு நான் செய்தாலும் அந்த தவறு அந்த தப்பு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு அது திரும்ப அதை வந்து ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நான் கத்துகிட்டு திரும்ப அதை செய்தேன் செய்த பிறகுதான் அதில் என்னென்ன சின்ன விஷயம் நுணுக்கமாக என்ன விஷயம் நான் தவற விட்டேன் எந்த நுணுக்கமான விஷயத்த நான் செய்யல அதை எதை செய்யணும் அப்படின்றதை நான் தெரிஞ்சிகிட்டேன் இது எனக்கு ரொம்ப அன் அந்த அனுபவம் எனக்கு வந்து பெரிய அனுபவமாக இருந்துச்சு